நான்சமீபத்தில் ஃபோன் ஒன்று வாங்கிருந்தேன் மோட்டோ ஃபோன் அது யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருந்தேன் வாங்கின கொஞ்ச நாள்லேயே சிம்மு சைட்டில் தான் போடுற மாதிரி இருந்துச்சு சைட்டில் சிம்மு போயி லாக்காகி போச்சு எடுக்க முடிய மாட்டேங்கிது சைடு பின்னும் லாக்காகி போச்சு அதனால் இந்த மாடல் வந்து எனக்கு செட் ஆகலை வேஸ்ட்டாக போச்சு அதுவும் இல்லாமல் சிம்மு எடுக்கணும்னா மேலே இருக்க டச்சை ஓப்பன் பண்ணால் தான் பண்ணனும்னு சொல்லிட்டாங்கள் ரொம்ப செலவு ஆகும் டச்சை மாற்றி பண்ணணும்னால் டச்சு போயிரும் ஆனால் இந்த மாடல் வந்து சைடு பின்னாடி பேட்ரி கழட்டி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சௌரியமாக இருந்திருக்கும் அதனால் இந்த ஃபோன் எனக்கு லாஸ் தான் வேஸ்ட்டாக போச்சு